நம்ம மாநிலத்தில் இருக்கிற மதங்கள்னு பார்த்துட்டிங்கனா ம ப மொத்தம் மூன்று மதம் இருக்குது இந்த மூன்று மதம் தான் மக்கள் அதிகமாக அ மககங்கள்ல தான் அதிகமாக இருக்கறாங்க இந்த மூணு மதம் என்னென்ன பார்த்துட்டிங்கனா பர்ஸ்ட்டு வந்து ரொம்ப பழசான ரொம்ப பழமையான மதம் வந்து இந்து மதம் அப்புறோம் ரோம் அண்ட் கத்தோலிக்கின்ற கிறிஸ்துவ மதம் அப்புறோம் மூணாவதாக பார்த்துட்டிங்கனா இஸ்லாம் மதம் இஸ்லாம் மதம் தான் இருக்குது இதை தவிர உம்ப் இன்னும் நிறையா மதம் இருக்கு அது வந்து புத்த மதம் அப்புறம் யூத மதம் பஹாய் மதம் இது மாரி நிறைய ம புத்த மதத்தில் பார்த்துட்டிங்கனா கொஞ்ச கம்மியாக தான் இருக்கிறாங்க மக்கள் இந்து இந்து மத அப்புறோம் கோவில்கள் வந்து பார்த்துட்டிங்கனா இந்து மதத்தில் பசுபதிநாத் கோவில் மீனாக்ச்சி அம்மன் கோவில் ராமேஷ்வரம் கோவில் குமரி அம்மன் கோவில் தஞ்சாவூர் ப்ரகதீஸ்வரர் கோவில் நட்ராஜர் கோவில் இந்த மாதிரி நிறையா இருக்குதுக்கு இந்து மதத்தில் அப்புறோம் கிறிஸ்துவ மதத்தில் பார்த்துட்டிங்கனா வேளாங்கண்ணி கோவில் சர்ச்சு அப்புறோம் ப குரிசிமலை சர்ச்சு மணல்மாதா சர்ச்சு இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்புறோம் இஸ்லாம் மதத்துலையும் நிறையா மசூதிகள் இருக்குது இந்த மாரி க கோவில்கள் அதிகமாக இருக்கறது நம் மாநிலத்துக்கு மாநிலங்களில் இருக்குது